நாங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசிக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாலூக்காவுக்கும் பக்கத்தில் மேகலத்தூரு அப்படின்ற ஒரு குக்கிராமத்தில் இப்போ வசித்துக்கிட்ருக்கோம் எங்கள் ஊரில் வந்து சுற்றுலா பயணிகள் சுற்றிப்பார்க்க வருவாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க எங்கள் ஊர் தஞ்சாவூர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்க சிவன் கோவில் இருக்குது ரெண்டாவது கல்லணை பார்க் இருக்குது கல்லணை வந்து அந்த பாலம் ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சி அப்படியும் வந்து நீடிச்சி நிலைச்சி இருக்குது அப்படின்டு உலகப் புகழ் பெற்ற இரண்டு என்ன சொல்ல இரண்டு இப்போ கல்லணையும் சரி சிவன் கோவிலும் சரி ரெண்டும் உலகப் பெற்று உலக புகழ் பெற்ற சிறப்பு வாய்ந்த சுற்றுலாத் தலம் வந்து எங்கள் ப டிஸ்ட்ரிக்கில் இருக்குது அப்படின்றதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா சுற்றுலா பயணிகள் எங்கள் ஃபாரினர்ஸ்ஸும் சரி பக்கத்து டிஸ்ட்ரிக்கில் இருக்கவங்களும் சரி அதேமாதிரி பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கவங்களும் சரி என்ன பண்ணுறாங்க சுற்றுலா தஞ்சை சுற்றுலா அப்பிடினு சொல்லிட்டோம்ன்னா கல்லணையும் தஞ்சாவூர் பெ சிவன் பெரிய கோவிலுந்தான் சிறப்பு மிக்கது அங்கே வராமல் எந் வேற எந்த சுற்றுலாத் தலத்துக்கும் போகமாட்டாங்க அது மட்டுமல்லாம கிறிஸ்டின் கோவிலான பூண்டி மாதா பேராலயம் வந்து எங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கில் இருக்கிறத நினைச்சி எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அந்த அந்த இடத்தில் நாங்களும் வாழ்றோம் அப்படின்றத நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியும் எங் என் என்னைய மாதிரி இருக்கற அத்தனை மக்களுக்கும் மனதார்ந்த மகிழ்ச்சிகள் நிறையா இருக்குது சுற்றுலா பயணிகள் ஃபாரினர்ஸ்ஸு இப்போ ஃபாரினர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அதுவும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து வர்றவங்க எல்லாருமே எங்கள் கல்லணை த தண்ணி வழியா வெண்ணாறு அப்படின்ற ஒரு ஆறு போகுது அந்த வழியாதான் எங்கள் ஊரே இருக்குது கல்லணை தண்ணியில் இறங்கி குளிக்காமல் யாரும் போகமாட்டாங்க அதேமாதிரியே அங்கே கல்லணை அப்படின் சொன்னாலே அதுக்கு சிறப்பு வாய்ந்தது மீன் கல்லணை கல்லணை மீன் அப்படினாலே ஒரு சிறப்பு தான் மீன் வருவல் சாப்புடாம சுற்றுலா வர்றவங்க அந்த இடத்த விட்டு போகவே மாட்டாங்க பக்கத்தில் இப்போ வந்து பார்க்கு அப்புறம் இந்த நேச்சர விரிவு விவரிக்கிறமாதிரி கரிகாலனோட சிலைகள் ஒரு மீனவப்பெண் கட்டு தூக்கிட்டு போகிறமாரி மாதிரி பல சிற்பங்கள் வந்து அந்த கல்லணை பாலத்தில் வந்து அந்த தஞ்சையின் கலைத்திறனை நிரூபிக்கிற வர்ணமா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க சிலைகள் வச்சிருக்காங்க அதெலாம் பார்க்குறதுக்கு மக்களுக்கு ரொம்ப ஆசையாகவும் அபூர்வமாகவும் தெரியுது ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டோங்கறது வந்து விவசாயத்துக்கு பேர்போன ஒரு மாவட்டம் அதனால வந்து விவசாயம் அது இரண்டுமே பெரு கல்லணையும் சரி சிவன் கோவிலும் சரி பெருமைதான் மூன்றாவதாக நெற்களஞ்சியம் தஞ்சைனாலே நெற்களஞ்சியம் அதற்கு அதை சுற்றிப் பார்க்கறதுக்குனே பலபேரு வராங்க எங்க ஊரில் வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எங்கள் ஊரில் நடந்துருக்குது சுற்றுலா பயணிகள் வந்து எங்கள் எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் வந்து விவசாயம் நடந்துட்டுருக்கப்ப பார்த்தீங்கன்னா சுற்றிப் பார்க்குறதுக்கு அப்படியே அப்படின்னே காரை எடுத்துட்டுலாம் வருவாங்க அதை பார்க்கறதே எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க வந்து கல்லணை வந்து பல பல பாலங்கள் வந்து கட்டி நூறு வருஷத்துல ஐம்பது வருஷத்துல இந்தமார்லாம் இடிஞ்சிருக்கு ஆனால் எங்க கல்லணைக்கி கல்லணைப்பாலம் அப்பிடினு சொன்னால் அது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேல நெலச்சி நிற்கிது அப்படின்றது எங்களுக்கு பெரிய பெருமைதான் அதேமாதிரி தஞ்சை சிவன் கோவிலும் வந்து சிமெண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் கற்களால் கட்டிருக்காங்க அதனோட நிழல் வந்து தரையில் படாது அப்படிங்கிறது அதுவ அதோடய சிறப்பம்சம் அதுவுமே வந்து எங்களுக்கு பெருமைமிக்கக்கூடியது தான் கண்டிப்பாக அதில் வந்து பல டிஸ்ட்ரிக்கில் இருந்தோ ஸ்டேட்டில் இருந்தோ ஃபாரினர்ஸ்ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் சுற்றுலா பயணிக்க எங்கள் மாவட்டத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க